குதிரை சவாரி வந்து ஒரு பொழுதுபோக்கு கிடையாதுங்க அது வந்து ஸ்போர்ட்ஸு அதை எப்படி சொல்கிறது எல்லாேரும்லாம் குதிரை எடுத்தோன்னே ஓட்டிவிட முடியாது முதல்ல குதிரையை பார்த்து பயப்படக்கூடாது குதிரை மேலே ஏறி உக்காரணும் குதிரை கிட்டே நீங்கள் முதல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகணும் அந்த குதிரையும் நீங்களும் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அந்த குதிரை மேலே ஏறவே முடியும் இது எப்படி சொல்கிறது ஒரு காட்டில் இருந்து ஒரு குதிரையை பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்கள் அது மேலே ஏறி உக்காந்துர முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் முதல்ல காட்டில் உள்ள குதிரையை உங்களை பிடிக்க முடியுமா அது என்ன ஓட்டம் ஓடும் அந்த குதிரையை நம்மளால் பிடிக்க முடியுமா சொல்லுங்கள் குதிரையெல்லாம் பிடிக்கவே முடியாது வேணால் அந்த பழக்கப்படுத்தி வெச்சுருப்பாங்கள்ல குதிரை சவாரின்னு சொல்லிட்டு இந்த பீச்சு ஓரத்தில் எங்கேயாது டூரிஸ்ட் பார்ட்டு அங்கே இங்கேன்ட்டு அந்த மாதிரி வேணால் ஏறி உக்காந்து ஓட்டலாமே ஒழிஞ்சி நம்ம போய் ஒரு காட்டில் ஒரு குதிரையையோ கழுதையோ பிடிச்சில்லாம் நம்மளாலெல்லாம் கண்டிப்பாக ஓட்டவே முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குதிரை வந்து ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து தட்டி விட்டு ஒரு உத உதச்சிதுன்னா தாவாயெலாம் கிழிஞ்சிரும்